எனக்கு வந்து ராகவா லாரன்ஸ்ஸு மாஸ்டரை பிடிக்கும் ஏன்னால் அவர் வந்து டான்ஸரு அவர் வந்து மக்களுக்காக நல்லா சேவை செய்கிறாரு அது மாதிரி மக்களை நல்லா பார்த்துக்குவாரு அவரே தத்தெடுத்து குழந்தைகள்லாம் வளர்க்குறாரு ஊனமுற்றோர் இவருகெலாம் வளர்க்குறாரு அது மாதிரி ஆஸ்ரமமெலாம் வச்சு அவரே கட்டி மக்களை வளர்த்து சாப்பாடெலாம் போட்டுவிட்டு அவர்களே வளர்த்து வச்சுருக்காங்க அவர்களுக்கும் டான்ஸ் கற்றுக் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து புதுசாக அவர்களுக்கு அமைச்சி தரணுன்னு சொல்லி நினைச்சிருக்காங்க அவரை ரொம்ப பிடிக்கும் நல்ல டான்ஸர் அவர் அவர் டான்ஸ்ஸுலேருந்து எல்லாமே எனக்கு செய்கிற சேவைகள் அவர் மனது அவர் அம்மாவுக்கு நல்ல மதிப்பு கொடுப்பாரு அது மாதிரி அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் ஒரு ஆக்டரு மக்கள் மக்களுக்கு பிடிக்குமென்றால் அவர் வந்து ராகவா லாரன்ஸ்ஸு சாரை ரொம்ப பிடிக்கும் பொது சேவை நிறையா செய்வார் ஊனமுற்றோர் எல்லாேருமே சேர்த்து வளர்த்து வந்துகிட்ருக்காரு அது மாதிரி பிரபுதேவா சார் வந்து டான்ஸ் நல்லா சொல்லித்தருவார் அவரும் நல்ல ஆக்டர் தான் நல்லா சொல்லுவார் எல்லாத்துக்கும் டான்ஸ் சொல்லித்தருவார் அவரோட டான்ஸே ஒரு இதாக இருக்கும் ஒரு கெத்தாக நல்லாயிருக்கும் அவர் ஒரு டான்ஸு எல்லாத்துக்கும் அவரும் சேவை செய்யணுன்னு நினைச்சிருக்க நினைக்கிறாரு சேவை செஞ்சுருக்காரு எல்லாேருமே நல்லவங்க தான் அவங்க சேவை செய்யணும் இன்னும் நிறையா சேவை செஞ்சு இன்னும் மேலும் மேலும் வளர்க்கணும் அவங்க நல்லாயிருக்கணும் நல்லவங்க